ஹலோ சார் சொல்லுங்கள் சரி சார் எங்கள் பேங்கில் அக்கௌன்ட் வச்சிருந்திங்களா சரி சார் ஓ இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் வேறு ஊர் போறிங்களா அதனால் அக்கௌன்ட் கிளோஸ் பண்ணி வேணுமா உங்களுக்கு சரி சார் இப்போ என்ன சார் பண்ணும் சார் நீங்கள் பார்த்திங்கன்னா அக்கௌன்ட் ஓபன் பண்ணம்போது நான் ஒங்களுக்கு ஒரு ப்ரொசிஜர் கொடுத்துருப்பன் என்னான கொடுத்து ஓபன் பண்ணிருப்பிங்களோ அதெலாம் எடுத்துக்கிட்டு எங்கள் பேங்க்லர்ந்து உங்களுக்கு ஒரு பாஸ் புக் கொடுத்துருப்போம் அந்த பாஸ் புக் எடுத்துக்கிட்டு ஆதார் கார்ட் ஜெராக்ஸ் பான் கார்ட் ஒரிஜினல் உங்களோட ஃபோட்டோ ஒன்று அது எடுத்துக்கிட்டு நாளைக்கு ஒரு பன்னெண்டு மணிக்குலாம் வந்திங்கன்னா சீக்கிரம் முடிச்சிக்கலாம் சார் க்ளோஸ் பண்ணி தந்துடுறன் அதுலருந்து உங்களுக்கு எங்கள் பேங்க்லருந்து எந்த சேவையும் உங்களை தொடராது சார் ஓகே தேங்க் யூ சார்